ஹலோ அம்மன் மெஸ் ஹோட்டல் தானங்க நான் லிங்கேஷ்வரன் பேசுகிறேன் நான் உங்கள் கடையில இருந்து லாஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரியாணி ஆட்ரு பண்ணிருந்தேன் அந்த பிரியாணி ஓட டேஸ்ட்டே சரியில்லை சூடும் ஆரி இருந்துது டெலிவரி பண்ண ஆளும் வந்து சரியில்லை லேட்டாக டெல் டெலிவரி பண்ணுறாங்க அதனாலையே வந்துவிட்டு சூடு இல்லை அதோட அதர்வைஸ் பேக்கேஜ்ஜும் சரியில்லை குளம்பு சிந்தின மார்ருக்கு உங்களோட இதுவே எனக்கு பிடிக்கல கடையில வந்து சாப்பிட்டா நல்லாருக்கு ஆனால் வந்து டெலிவரி பண்ணும்போது சரியில்லை இது மார்ருந்தான் நான் எப்படி உங்கள் கடையில வந்து ஆட்ரு பண்ணி சாப்பிடறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல